ஹலோ சொல்லுங்கள் வணக்கம் சொல்லுங்கள் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார்

ஆ சொல்லுங்கள் சார் ஆ கேட்குதுங்க சார் சொல்லுங்கள் ஹலோ ஆமா ஆமாங்க சார் கேட்குது ப்ப டவர் ப்ராப்ளமாட்டட்டுருக்குது உங்களுக்கு வரவே மாட்டேங்கிது லைன் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களா இல்லை மினிமம் தொகை கம்மியாக இருக்கா சரிங்க சார்

அமௌண்ட் கம்மியாகுதுங்களா டெப்பாசிட் பண்ண பண்ணவா அப்படி வாய்ப்பு இல்லைங்களே சார் அது உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் அது கரெக்டாக பார்க்க முடியுங்க சார் நம்ம டெபாசிட் க்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்றீங்களா சார் இல்லை வேறு ஏதோ இதுக்கு பண்ணிகிட்டிருக்கீங்க வட்டி ஏதோ கொடுத்துட்டிருக்கீங்களா

இல்லை சார் லோன் ஏதும் அரேஞ்ச் பா போனேன் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன் பேங்கில் ஆமாங்க சார் லோன் போட்டு அதுலிருந்து அந்த கரெக்டாக மந்த்லியான அமௌண்ட் கட்டிறீங்களா சார் நீங்கள் அதுதாங்க சார் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் அந்த டைமுக்கு கட்டாமல் இருந்தீங்கன்னால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போக்குறத்துக்குண்டான வாய்ப்பும் இருக்குது இந்த லேட் பீஸ் மாதிரி எடுக்கிறது வாய்ப்பும் இருக்கு அதுக்காக தான் உங்கள் கிட்ட கேட்கறேன் அப்போ அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை சார் அ அதாங்க சார் உங்கள் டீடெயல் அதுக்குகுந்தா தான் எனக்கு கரெக்டாக பார்க்க முடியும் நீங்கள் அப்படியே அமௌண்ட் ஆ இதாகிட்டே இருக்குன்னால் மினிமம் பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டெய்ன் பண்றீங்களா சார் அப்படி நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணலீனா உங்களை அதுலேருந்து கம்மியாச்சுனால் மந்த்லி மந்த்லியுமே அது குறைய ஆரமிக்கும் அமௌண்ட்டு ஆமாங்க ஒரு ஆயர ருூபா டெப்பாசிட்னால் சேவிங்ஸு இந்த மாதிரி இது ஐயாயிர ரூபானா அதுலிருந்து நீ இரநூறுவா எடுத்து எட்நூறுபா எடுத்தால் கூட அடுத்த மந்த்து நீங்கள் போடுறப்போ நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி சார்ஜஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் மெய்ன்டெய்ன் பண்ணலைனா மினிமம் பேலன்ஸ் மெய்ண்டெய்ன் பண்ணலைனா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகிட்டே இருக்கும் ஓகே சார் ஓகே